எங்களுக்கு நீச்சல் அடிப்பதற்காக முக்கியமாக வந்து எங்களுக்கு ஏரி தான் பயன்படுகிறது எதற்காக பயன்படுகிறது என்றால் ஏரி என்பது நாம் இறங்கும்பொழுது கணுக்கால் அளவு தண்ணீர் இருக்கும் அப்பொழுது முட்டிகால் அளவு தண்ணீர் இருக்கும் இன்னும் கொஞ்சம் போகும் போது இடுப்பளவு தண்ணீர் இருக்கும் அப்பொழுது நாம் எந்த அளவுக்கு போய் நீச்சல் கற்று கொண்டோம் முடியுமமோ அந்த அளவுக்கு போகலாம் மீதி டைமில் அப்படியே திரும்பி வரக்கூடிய நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும் கிணறு என்பது திடீர்னு குதித்தால் ஆழமான கிணறாக தான் இருக்கும் திடீர்ன்னு நம்மால் நிற்க முடியாது ஆகவே இந்த குளம் என்பது ஏரி என்பது இதில் தான் நம்ம முக்கியமாக நீச்சலை நாம் கற்றுக்கொள்ள முடியும் நீச்சல் அடிக்கவும் நமக்கு விருப்பமாக இருக்கும் அந்த ஏரியில் கற்றுக்கொண்ட பிறகு கிணற்றிலும் குதிக்கலாம் ஏரியிலும் குளிக்கலாம் இல்லை க இதுக்கு கடற்கரைக்கு போனாலும் நீந்தலாம் ஆனால் முக்கியமாக வந்து எங்களுக்கு குளத்திலோ இல்லது வந்து ஏரியிலோ கிணற்றிலோ நீச்சல் அடிக்கத்தான் எங்களுக்கு விருப்பமாக உள்ளது கடற்கரை என்பது எங்களுக்கு பார்க்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் கிராமத்து ஆளுங்களுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும் ஆகவே நீச்சல் என்பது ஏரி குளம் கிணறு தான் நீச்சல் அடிப்பதற்கு முக்கியமான ஒரு இதுவாக அமையும்